எங்கள் எங்கள் இடத்தலோடு சுற்றுலாத்தலங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்காடு இருக்கு மேட்டூர் இருக்கு அங்கெல்லாம் அண்ணா பார்க் இருக்கு வ அதெல்லாம் இன்னும் வந்துட்டு சீரமைச்சி அதுக்கு அதுக்கு வந்துட்டு போக்கு ஏற்காடு எல்லாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதியை வந்துட்டு நல்லா சீரமைப்பாக வந்துட்டு இன்னும் இன்னும் பஸ் நிறையா விடலாம் அதுக்கப்புறோம் அங்கே நிறையா வந்துட்டு ஷாப் அதிகமாக வணிக வளாகம் அதிகமாக மேம்படுத்தலாம் மேட்டூர்லையும் வணிக வளாகம் வந்துட்டு அதிகமாக மேம்படுத்தினா நமக்கு வணிக விளையாட்டுகள் விளையாட்டு மைதானங்கள் வந்துட்டு க விற்கலாம் இதுமாதிரி நிறையா விஷயங்களை வந்துட்டு பரிந்துரைக்கலாம் ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் நம்ப போகறோம் அப்படின்னா முதல்ல வந்துட்டு அங்கே வந்துட்டு என்னென்ன விளையாட நமக்கு வந்துட்டு வசதி இருக்கு அவங்க ஊஞ்ச ஊஞ்சல் வைக்கலாம் ஓ ஒரு ரெண்டு மூணு இருக்கிற ஒரு ஒரு அண்ணா பார்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஊஞ்சல் அஞ்சு ஊஞ்சல் தான் இருக்கே இன்னும் பெரியவங்கள் எல்லாம் வந்துட்டு விளையாடுற மா நடுத்தர மக்கள் எல்லாம் வந்துட்டு விளையாடுற மாதிரி ஊஞ்சல் இருக்கலாம் அதுக்கப்புறோம் வந்துட்டு இலவசமாக விளையாடு விளையாடுவதற்கான விளையாடுவதற்கான பரிந்துரைகளை வந்துட்டு கிராம பஞ்சாயத்துக்கு சொல் சொல்வதற்காக வந்துட்டு பரிந்துரைக்கலாம் இந் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய மேம்பாட்டு திட்டங்களை கிராம பஞ் கிராம பஞ்சாயத்துக்கு நாம வந்துட்டு பரிந்துரைக்கலாம்